இந்தியாவில் உணவு முறை எப்படி இருக்கும் இந்தியாவில் உணவுமுறை வந்து சூப்பராக இருக்கும் எல்லா மாநிலத்தை விட பெஸ்ட்டு வந்து இந்திய இந்தியன் ஃபுட்டு தான் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி வெங்காய சட்னி மெதுவடை காலை டிஃபன் மதிய சாப்பாடு வந்து சாம்பார் பருப்பு சாம்பார் ரசம் பொரியல் ஒரு கூட்டு அப்பளம் சாதம் ஒரு விஷேச நாட்கள் அப்படின்னா பாயாசம் வடை அதோடு வந்து பிரமாதமாக இருக்கும் இந்தியன் சாப்பாட்டை பொருத்த வரைக்கும் இந்தியாவோட சாப்பாடை அடிச்சுக்க இந்த இதில் எதுலியே எதுவுமே கிடையாது இந்தியன் ஃபுட்டு தான் வந்து பெஸ்ட்டு சிறப்பு அது மாதிரி நோயாளிகளுக்கு ஏற்றது வந்து இந்தியன் ஃபுட்ஸ் தான் காலையில் இட்லி ஆகட்டும் ஏன்னா அதெல்லாம் வந்து இட்லி இடியாப்பம் இதலா வந்து ஆவியில் வேகுறது அதனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப இட்லி இடியாப்பலாம் நல்லது அது மாதிரி இந்த புட்டு அவிப்பாங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க வந்து பெரிய வயசுக்கு வந்திருக்காங்க பெரிய பிள்ளைங்களா பூப்பெய்திருக்காங்க அப்படின்னா அந்த சமையத்துலலா வந்து புட்டு அவிச்சி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இடுப்புக்கு சக்தி தரும் அப்படின்னு சொல்லி அந்த புட்டில் வந்து சக்கரை சேர்த்து தேங்காய் சேர்த்து அதெல்லாம் ரெடி பண்ணி புட்டு அவிச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு அந்த அதலா கொடுப்பாங்க அது மாதிரி நோயாளிகளுக்கு ஏற்றது வயதானவர்களுக்கு ஏற்ற உணவு வந்து இந்தியன் உணவு சாப்பாடாகட்டும் ஒரு சாம்பார் ரசம் இட்லி இட்லி இடியாப்பம் இதெல்லாம் வந்து வயிசானவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்தியாவோ இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மசாலா வந்து பெரும்பாலும் எல்லோருமே வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்குவாங்க மேக்ஸிமம் அதிகமாக வந்து கடையில் வாங்குறவுங்க ரொம்ப கிடையாது ரெகுலராக சாம்பார் பொடி இட்லி பொடி அதெல்லாம் வந்து வீட்லேயே அரைச்சி வெச்சுருப்பாங்க மசாலா பொடி எப்படின்னா இப்பலாம் வந்து கரம் மசாலா பொடிக்கூட எல்லோருமே வந்து வீட்லேயே அரைச்சிக்கிறாங்க ஏன்னா இந்த பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் லவங்கம் அதெல்லாம் ரெடி அதெல்லாம் சேர்த்து வெயிலில் காய வெச்சு ஓரளவு இப்பலாம் வந்து கரம் மசாலா பொடிக்கூட வீட்லேயே ரெடி பண்ணிக்கிற அளவுக்கு ஆளுங்க வந்து தயாராகிட்டாங்க அது மாதிரி எல்லா வீட்லேயும் இட்லி பொடி இருக்கும் சாம்பார் பொடி இருக்கும் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள்ருக்கும் அதே மாதிரி பருப்பு பொடி வெச்சுருப்பாங்க எல்லோருமே ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சோறு சூடாக வடிச்சுட்டு அந்த பருப்பு பொடியைப் போட்டு நல்லெண்ணை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அதெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து எங்கேயோ யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் அந்த மாதிரி பொடியெல்லாம் ரெடி பண்ணி வெச்சுருப்பாங்க இப்போல்லா சாதாரண வீட்டில் கூட ஒரு எமர்ஜென்சி ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு சோற்றை வடித்தோமா அந்த எண்ணையை ஊற்றி பருப்பு பொடியைப் போட்டு சாதத்தை கிளரி கொடுத்தோமாங்கிறத்துக்கோசம் பருப்பு பொடியெல்லாம் வந்து இப்போ எல்லோருமே வீட்டில் வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கிறாங்க பருப்பு பொடி இட்லி பொடி சாம்பார் பொடி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வீட்டில் ரெடியாக வெச்சுருக்காங்க எப்பயுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க இந்தியாவை இந்திய சாப்பாடை அடிச்சுக்க இந்த இதுலேயே எந்த உணவும் கிடையாது அது மாரி பூரி சப்பாத்தி இதெல்லாங்கூட சாப்பிடுவாங்க அந்த பூரிக்கு வந்து அந்த கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்லாயிருக்கும் மசாலா வந்து எல்லா மேக்ஸிமம் பூரின்னாலே உருளக்கிழங்கு மசாலா போடுவாங்க சப்பாத்தி போட சப்பாத்தி வந்து இப்போல்லா முன்னெல்லாம் வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போல்லா ஷுகர்ருக்கனால நறைய நிறைய பேர் வந்து சப்பாத்தி யூஸ் பண்ற சப்பாத்தி போட்டு சாப்பிட்றாங்க அது மாதிரி இந்த உணவை உணவை பொருத்த வரைக்கும் இந்தியா தான் பெஸ்ட்டு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அவியலோடு சாதம் அது மாதிரி பழைய சோறு இந்தியா முன்ன அதிகமான முன் நம் முன்னோர்கள் வந்து அதிகமாக பழைய சோறு சாப்புட்ருந்தாங்க இப்போ வந்து அது கிடைக்கில அமெரிக்காவில் வந்து சட்டியில் பழைய சோறு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள்லாம் வந்து ரெகுலராகவே வந்து வாரத்துக்கு எப்படியும் மூணு டைம் நாலு டைம் வந்து பழைய சோறு சாப்பிட்ருவோம் மொதல் நாள் மிஞ்சின சாப்பாட்டை தண்ணி அந்த வடித்த கஞ்சி அந்த தயிறு அதுலாம் ஊற்றி வெச்சு வேடுகட்டி வெச்சுருந்தோம்னா காலையில் அந்த சாப்பாடு வந்து நல்லா பழைய சோறு குடித்திருக்கோம் அப்படின்னா வயிறு அப்டியே ஃபுல்லாக ரொம்பிருக்கும் பழைய சோற்றுக்கு வந்து தொட்டுக்க ஊறுகாய் வெச்சுக்குவோம் இல்லாட்டி வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல அதை ரெண்டு மூணு உரித்து வெச்சுக்குவோம் இல்லாட்டி பச்சை மிளகாய் அதை கீறி உப்பு போட்டு எண்ணையில் வறுத்து வெச்சுக்குவோம் அதுலாம் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நான் பழைய சோறுலாம் வந்து ரொம்ப இப்போ சாப்டாட்டிக்கூட வாரத்துக்கு ரெண்டு மூணு டைம் வந்து எடுத்துக்க முயற்சி பண்ணுறோம் மொதல் நாள் சாதம் கொஞ்சம் சேர்த்து முன்னா சேர்த்து வடிச்சு ரெடி பண்ணி வெச்சுக்கிறோம் ஏன்னா முன்னலாம் வீட்டில் நிறைய பேர் பெரியவங்க இருந்தாங்க அதனால் கணக்காக வடிக்க முடியாது அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு ஆள் ரெண்டு ஆள் சாப்புடுற மாதிரி சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் வடிப்பாங்க ஆனால் இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து கரெக்டாக படியில் இருந்த அளவு போய் இன்னைக்கி எல்லோருமே வந்து கிளாஸில் தான் அரிசி அளந்து போடுறாங்க ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அப்படின்னு அப்படிங்கிறனால சாப்பாடு வந்து கச்சிதமாக போய்டுது ஆனால் எங்கள் வீட்டை பொருத்த வரைக்கும் நான் எப்பயுமே வந்து சாப்பாடு வந்து படியில் தான் ஒரு படி முக்காபடி ஒன்னேகால் படி அப்படி இருந்தும் சாப்பாடு வந்து படியில் தான் அரிசி எடுத்து சமைப்பேன் அதனால் சாப்பாடு மிஞ்சுருச்சு அப்படின்னா பழைய சோறு தண்ணிர் ஊற்றி வெச்சுருந்து மறுநாள் காலையில் நானோ எங்கள் வீட்டுக்காரரோ யாரோ ஒரு ஆள் குடிச்சுட்டு போய்ருவோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்